எங்கள் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் இருக்கிறோம் இங்கே இந்து கோவிகள் கோவில்கள் தான் அதிகமாகே இருக்குது நெடுங்கோணத்தில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அது சிறப்பு வாய்ந்த கோவில் எல்லா எல்லா டிஸ்ட்ரிக்ட்கில் இருக்கிறவங்களும் அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வருவாங்க அது போல் அண்ணாமலையார் கோவில் ஒன்று இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அங்கே வந்து கிரிவலம்ன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருக்கும் எல்லோருமே அங்கே வருவாங்க அங்க தீபம் ஏற்றுறத பார்க்குறதுக்காகவே எத்தனையோ கோடி மக்கள் வருவாங்க அது போல் பரு பருவத மழை பருவத மலையும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அது அந் அந்தோடைய உச்சியில் வந்து ஒரு சிவன் சிவன் இருக்கார் அந்த சிவனடியை பார்க்குறதுக்காக எல்லா மக்களும் கூடி வருவாங்க அந்த சாமியோடைய அருள் கிடைக்குறதுக்காக எல்லாரும் எத்தனையோ நாட்கள் வந்து இருந்து அந்த அருளை பெருறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சாமியோடைய அருள் பெற்று போவாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற கோவில்லேயே சிறந்த கோவில் அந்த பருவத மலை கோவில் தான்